ஹலோ யாருங்க பேசுகிறது ஆமாம்ங்க ம் என்னங்க பிரச்சனை அப்படிங்களா சரிங்க எந்த இடத்துல மிஸ் ஆனது உங்களது ரைட்டுங்க உங்களுடைய பேக் மிஸ் ஆனது எந்த இடத்துல ஏங்க நடந்து வரும்போதுங்களா இல்லை எங்கேயாவது கடையில் இருக்கும்போதுங்களா இல்லை எதாவது டூவீலரில் போம்போதுங்களா ஓ ஜெராக்ஸ் கடைக்கு போ ஜெராக்ஸ் கடையில் போய் கேட்டு பார்த்திங்களா அப்படிங்களா சரி நீங்கள் ஹலோ கேட்குதுங்களா படபடப்பு இல்லாமல் நிதானமாக பேசுங்கள் இல்லைங்க நாங்கள் வர்றதுன்றது பின்னாடி விஷயோங்க மொத்தமாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு தான் வந்து அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு எடுக்க முடியும் நாங்கள் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா உங்கள்கூட யார் வந்தாங்க உங்கள் கூட யார் வந்தாங்க வண்டி நின்றுட்டுருந்துது ரைட்டுங்க உங்களுக்கு து கூட யாரும் வர்லைங்களா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா பக்கம் கிக்கம் பார்த்தவங்கள்ல இல்லை உங்களை யாராவது வாட்ச் பண்ணாங்களா இல்லை பணம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை போடுறதுக்கு போனீங்களா சரிங்க பணம் எடுத்துகிட்டு வர்றீங்கன்றது தெரியும் காவல்துறை உங்கள் நண்பன்றதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருப்பீங்க என்ன எமர்ஜென்ஸினாலும் பணம் அவசியம் இல்லைங்களா சரிங்க இப்போ என்ன பண்ணனும்ன்றிங்க சரிங்க ஸ்டேஷனுக்கு வர்றீங்க ரைட்டுங்க இப்போ வந்து சரிங்க நான் சொல்றதை கேளுங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க மொத்தமாக ஏகை ஏகயாக வந்து நீங்கள் சொல்லுறது ரைட்டு நிறையா அலுவல் இருக்கு எங்களுக்கு இருந்தாலும் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டு எடுத்துக்குறோம் சரிங்களா கூட கம்ப்ளைண்ட் பண்ணும் போது எந்த இடத்தில் என்னான்றதை வந்து நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு நோட் பண்ணி கொடுங்கள் சரிங்களா ம் ஓகே ஓகே தேங்க் யூ வாங்க தேங்க் யூ